ஹலோ யார் சொல்லுங்கள் ஆமாம் நீங்கள் ஆ நீங்கள் எங்கேருக்கீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க

என்கிட்ட எல்லா மரமும் அவைலபிள் தான் உங்களுக்கு என்ன மரம் ஃபிக்ஸடாக வேணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு செஞ்சுத்தருவோம் ம் அதிகமானால் எத்தனை டன் வேணும் அப்படின்ட்டு சொல்ல முடியுமா இருக்குது தேக்கு இருக்குது வேங்கை இருக்குது வேம்பு இருக்குது மா இருக்குது மஹாகனி இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் செலக்ட் பண்ணி சொன்னீங்கள் அப்படின்னா நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஏற்றிவிடுவோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வரும் ரேட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடணும்

இல்லை சார் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது இப்போ நீங்கள் தனி தனி வந்தீங்கன்னால் உங்களுக்கு அப் அண்ட் டௌன் சார்ஜு ச தனி தனியாக வரும் நீங்கள் ரெண்டு வீட்டுக்கும் சேர்ந்து ஆர்டர் எடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுக்கும் சேர்த்து நீங்கள் பேசி எவ்வளோவு அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒரே இதில் வந்தோன்னால் உங்களுக்கு வண்டி வாடகை கம்மியாகும் அவங்க ஷேர் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க ந அது வந்து வீட்டுக்காரங்களை பொறுத்தளவு தான் அந்த சார்ஜஸ் வந்து நாங்கள் தனியாக தர மாட்டோம் ம்

நீங்கள் அரேஞ்சு பண்ணீங்கன்னால் அதுக்குள்ள வாடகை நீங்கள் தனியாக தர வேண்டியது இருக்கும் பரவாயில்லையா ஆ சரி எதனாலும் எங்களுக்கு ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி சொன்னால் தான் அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அந்த மரத்தை வந்து இதுமா ரெடி பண்ண முடியும் நீங்கள் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஏற்றுங்கன்னா அது முடியாது அதனால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னால் சரியாக வந்துடும் சரியா ம் சரி நீங்கள் எதனாலும் இந்த நம்பருக்கே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிடலாம் என்ன டௌட்னாலும் இல்லை அவங்க நீங்கள் ஃபோனில் காண்டாக்ட் பண்ண முடியலாட்டியும் நேரடியாக எங்கள்கிட்ட வந்து கூட நீங்கள் எடுத்து பார்த்து பண்ணிக்கிடுலாம் ஆ ஓகே ஓகே நன்றி நன்றி